இப்போ எங்கூரில் பார்த்திங்கனா நாங்கள் ஒருத்தங்குளுக்கு வந்து மாடித்தோட்டம் வக்கிறதுக்காக அவங்குளுக்கு எழுதி கொடுத்தோங்க இப்போ உழவன் உழவன் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னால் பக்கத்து வீட்டு காரங்களுக்கு மாடித்தோட்டம் வக்கிறதுக்காக ஐடியா கொடுத்தோம் அப்போ நாங்கள் என்னனால் அவங்க ஏன்னா எங்கள் வீட்டு மாடி வசதியாகருக்காது அவங்க வீட்டு மாடி வசதியாகருக்குங்குறதுக்காக அவங்க விட்டு மாடியில் வந்து மாடித்தோட்டத்துக்கு எழுதி கொடுத்தோம் அதேமாதிரி வந்துருச்சிங்க வந்ததுக்கப்பறம் எங்கள் வீட் நாங்கள் தான் போய் என்ன பண்ணோன்னால் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்தோம் அந்த அந்தமாதிரி ஒருமாதிரி பக்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க எல்லா விதையும் கொடுத்தாங்க முருங்கை முருங்கை முருங்கை செடி முருங்கை கொத்தரங்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து புடலங்கா எல்லா விதையுமே கொடுத்தாங்க எல்லாமே ஒரு ஒரு பக்கெட் கொடுத்துட்டாங்க அந்த பக்கெட்டில் வந்து அதை மண்ணை மண்ணும் கொடுத்துட்டாங்க அதுக்கான உரமும் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மாசங்க ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கனா அவ்வளோ கொத்தவரங்காய் கொத்தரங்காய்ன்னா இந்தமாதிரி காய்ச்சதே கிடையாது அவ்வளோ கொத்தரங்காய் காய்ச்சுச்சுங்க கத்திரிக்காய் எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் இந்தமாதிரி எனக்கு உதவி பண்ணீங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ காய்கறி காய்ச்சினு எங்களுக்கு எப்போலான் பறிக்கிறாங்களோ அப்போலான் வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க கொடுத்துட்டு நாங்கள் அதை தான் வச்சு சமச்சு சாப்பிட்டுட்ருந்தோம் ஏன்னா எந்த ஒரு உரமும் போடாததில்லையா அதனால நல்லாருந்துச்சு அது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படினா அந்த அந்த காய்கறியை சமச்சு சாப்பிட்டோம் அது வந்து எனக்கு மறுபடியும் எனக்கு எனக்கே ஒரு தோட்டத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு இந்தமாதிரிலான் இருக்கே அழகாக வளர்ந்துருக்கே நம்மளும் வச்சால் என்ன அப்படிங்குறதுனால நான் ஒரு சின்ன இடம் கிராமத்தில் வாங்கி அதிலையே நான் எல்லாமே பயிர் பண்ணேங்க என்னன்னனா அப்புறம் வந்து இது மாதிரி புடலங்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் சுரைக்கா பரங்கிக்காய் முருங்கை முருங்கை மரம் எல்லாமே வச்சு அதில் பயிர் பண்ணி இப்போ வர காய்கறிலான் நாங்கள் அதை தாங்க சமச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி பார்த்திங்கனா எதாவது ஒரு கொஞ்சம் காய்கறி கிடச்சிரும் அந்த காய்கறியை போட்டு கொஞ்சூண்டு கழம்பு வச்சிடுவோம் அவ்வளோ ஒரு சூப்பராகருக்கும் நீங்கள் என்னோட தோட்டத்தை பார்த்திங்கனா ரொம்பவே ரசிக்கிறேன் அதோடு நான் வாழ்ந்துட்டிருக்கேன் என்னோடய தோட்டத்தோடு அதுமாரி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் பண்ண ஹெல்ப்பில் வந்து இப்போ வரையும் அவங்க அந்த மாடித்தோட்டத்தை மெயின்டெயின் பண்ணிட்டிருக்காங்க சிறப்பாக மெயின்டெயின் பண்ணிட்டிருக்காங்க